ஆமாம்மா சொல்லும்மா ஆமாம் அம்மா டோர் டெலிவரியா இல்லை நீங்களே வந்து வாங்கிக்கிறிங்களா சரிம்மா சரிம்மா எல்லாமே இருக்குதுமா இது இல்லாம நம்மளுது வேறு சோளம் கம்பு சிறு தானியங்களும் இருக்குதும்மா அது உங்கள் பக்கத்து வீடுங்களுக்கு கூட சொல்லுங்கள் இப்போது தான் நாங்கள் புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்குறோம் அதெல்லாம் இருக்குதும்மா உங்களுக்கு டோர் டெலிவரினாலும் சரி இல்லை இங்கேயே வந்து வாங்கினாலும் சரி உங்களுக்கு தேவைப்பட்டத குறைந்த விலையில கொடுக்குறோம்மா சரிம்மா அனுப்புறோம் ஆயரரூபா வருதும்மா மொத்தமா அஞ்சு கிலோ ஆயரரூபா அஞ்சாயரூபா அஞ்சு சிப்புமா ம் சரிம்மா சரி உங்களுக்கு டோர் டெலிவரி வேணும்னா உங்கள் நம்பர் உங்கள் சரிம்மா உங்கள் டோரு உங்கள் இடம் உங்கள் இது தெரு என்னென்னு சொல்லுங்கம்மா

அரிசியும் சரிம்மா நான் இப்போ அனுப்புகிறேன் உங்கள் டோர் நம்பரை மட்டும் அனுப்பி விடுங்கள் வாட்சாப்பில் சொல்லுங்கள் சரிம்மா சரிம்மா சரிம்மா பணமா அவங்க பையன் எடுத்துட்டு வர்றவன் கிட்டேயே கொடுத்து விட்டுருங்க சரிம்மா சரிம்மா சரி ஓகே